வாங்க வாங்கம்மா சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் சரிங்க உங்களுக்கு எந்த மாதிரி பயிர் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன உரம் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த உரம் போடணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவங்க சரிங்க ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பயிர் எல்லாம் வைக்கணுங்க இப்போ எல்லாத்தையுமே ஒரே டைமில் வச்சீங்கன்னா அது வராதுங்க இப்போ மழை காலம்ன்னா சில ஒவ்வொரு பயிர் எல்லாம் வைக்கணும் இப்போ இப்போ தக்காளி எல்லாம் மழைக்காலோம் வச்சீங்கன்னா ரொம்ப அதிகமாக மழை பெய்யுங்க அப்போ வெள்ளம் வந்து அதெல்லாம் அடிச்சிகிட்டு போயிரும் அதேமாதிரி நீங்கள் அந்த டைமில் உடனே வச்சாலும் அது கரெக்டாக வராதுங்க அதனால் ஒவ்வொரு காலத்துலையும் ஓவ்வொரு மாதிரி பயிறு வைக்கணுங்க மழைக்காலத்துலலாம் நீங்கள் வ தக்காளி வச்சீங்கன்னா உள்ளே போய் பறிக்க முடியாதுங்க என்ன தான் நீங்கள் உரம் போட்டாலும் மழை வந்து அடிச்சிகிட்டு போயிருங்க ஆ அதற்கெல்லாம் பூச்சிகொல்லின்னு ஒன்று கொடுப்போங்க நீங்கள் ஓவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரி பூச்சிக்கொல்லி இருக்கு நீங்கள் சில செடியில் நீங்கள் அப்படியே அந்த செடியை சுற்றிப் போட்டிங்கன்னா போதும் சில செடியில்லாம் நீங்கள் தண்ணி விட்டு அது தண்ணியோட கலந்து போட்டிங்கன்னா தாங்க அது வந்து எடுத்து அதுக்கப்புறம் பூச்சி வராமல் இருக்கும் நீங்கள் ஒரே தடவை போட்டிங்கன்னா பூச்சி வராமல் இருக்காதுங்க ஒவ்வொரு தடவியும் ஓவ்வொரு இப்போ ஒரு டைம் போட்டு கொஞ்சம் குறையுதா அப்போ மறுபடியும் போடணும் அப்போ அந்த பூச்சி ஒரு இதில் போட்டு நீங்கள் அது குறையிலனா மறுபடியும் இன்னோரு பூச்சிக்கொல்லி தருவங்க அதுக்கு நீங்கள் போட்டிங்கனா அது கரெக்டாக குறையுங்க காய்கறிக்கு எல்லாம் அதுதாங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்று இருக்கு ஆனால் எல்லாத்துக்குமே சரிசமமாக போடணுனா அது பூச்சிகொல்லின்னு ஒன்று மருந்துங்க அது எல்லா உரத்துக்குமே நீங்கள் உரம் போட்டதுக்கப்புறம் பூச்சி ரொம்ப அதிகமாக வந்துச்சிங்னா நீங்கள் அந்த பூச்சிக்கொல்லி நாங்கள் ஒன்று கொடுப்போம் அதை நீங்கள் போட்டிங்கன்னா சரியாக வருங்க ஆ தீவனம் மக்கா சோளம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க நீங்கள் எது வேண்ணாலும் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்கலாங்க இந்த ஏப்ரல் சீசனில் இப்போ வருதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயிர் எல்லாம் நட்டிங்கனா தான் அதுக்கு தகுந்த மாதிரி வளருங்க நீங்கள் மழைக்காலத்துல ஒரு மாதிரியும் வெயில் காலத்தில் ஒரு மாதிரியும் போட்டிங்கனா தாங்க வரும் எல்லாமே ஒரே காலத்தில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி வராதுங்க ஒவ்வொரு இ சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி எங்கள்கிட்ட பயிறு இருக்குங்க இந்த செடிக்குன்னா இந்த செடி இந்த பயிறு தான் போடணும் அந்த மாதிரி எங்கள்கிட்ட இருக்குங்க நீங்கள் எந்த மாதிரி போடுகிறீங்களோ அதை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் அதை வந்து தருவங்க

ஆ அதெல்லாம் செத்துப் போயிருங்க அது நீங்கள் அந்த செ அந்த ஒன்று நீங்கள் தண்ணிவுட்டு கலக்கி போடலாம் இல்லைன்னா அதை சுற்றியும் போட்டிங்னாலே அது பூச்சிக்கொல்லி அந்த மருந்து போட்டிங்னாலே அது செத்துப் போயிருங்க ஆ சரிங்க ஆ நன்றிங்க